எனக்கு தெரிஞ்சது வந்து கோழி வளர்ப்பு மட்டுந்தான் ஒரு நான்கு கோழிகளுக்கு ஒரு சேவல் தேவை ஒரு கோழிங்க வந்து ஒரு முறைக்கு பத்து முட்டை வெச்சு பத்து முட்டையை வெச்சு பத்து குஞ்சு பொரித்தால் நான்கு கோழிகளுக்கு நாற்பது கோழியாகும் ஒரு கோழியின் ஒரு கோழிக்கு வந்து ஒரு கிலோ விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் அதனுடைய வருமானம் வந்து வருடத்திற்கு அது வைத்து நாங்கள் கோழி வளர்ப்பு பண்ணையை கோழி வளர்ப்பு பண்ணையை பயன்படுத்தி நாங்கள் வணிகம் சிறு தொழில் செய்து வருகிறோம் கோழி வளர்ப்பின் மூலம் எங்களுக்கு நிறைய வருமானம் கிடைப்பதால் அதை வைத்து நாங்கள் முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த வருமானத்தை வைத்து பிள்ளைங்களுக்கு படிப்பதற்கும் விவசாய தொழில்களுக்கும் நாங்கள் அதை யூஸ் வந்து பயன்படுத்திக் கொள்கிறோம் இதனால் எங்களுக்கு கோழி வருமானம் மூலம் எங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கின்றது இதை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறி வருகின்றோம் இறைச்சிக்கு தேவைப்படும் போது இறைச்சி யார் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு கொடுத்து நாங்கள் உதவுகின்றோம் இதன் மூலம் இதன் மூலம் நாங்கள் பல சிறு தொழில் மூலம் நாங்கள் நிறைய பயன்படுத்தி கொண்டு அதன் மூலம் நாங்கள் முன்னேற்றம் முன்னேற்றம் கொண்டு வருகின்றோம் இதனால் மற்றவர்களுக்கும் அந்த சிறு தொழிலை பற்றி நாங்கள் மற்றவர்களுக்கும் விவாரித்து பண்ணி இப்படி இப்டித்தான் செய்யணும் இது செஞ்சு இதன் மூலியமா நம்மளுக்கு வருமானம் கிடைக்கும் என்பதை நாங்கள் அவங்களுக்கு உணர்த்திக் கொண்டு வருகின்றோம் இதை இதே இதை பயன்படுத்திக் கொள்வதால் மற்றவர்களும் தெரிந்து கொண்டு எங்களுக்கு உதவியாக இருக்கின்றது என்று எங்களுக்கு சொல்கின்றார்கள்